வருஷ துவக்கையில வந்து தீபாவளி கார்த்திகை தீபம் பொங்கல் பண்டிகை எல்லாம் லைனாக வருது இருந்தாலு எங்களுக்கு ஒரு ஒரு பண்டிகைக்கும் ஒரு ஒரு உதவிகள் செய்கிறாங்க அரசாங்கத்தில் இருந்து ரேசன் கடை மூலியமாவும் எல்லா பொருட்களும் தராங்க பொங்கல் பண்டிகைக்கி அரிசி தராங்க சக்கரை தராங்க கரும்பு தராங்க ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லா பொருட்களும் தராங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக வேஸ்ட்டி சட்டையும் தராங்க இதில் வந்து ஆயரரூபா பணமும் தராங்க எல்லா முன்னோட்டத்துலேயும் எங்களுக்கு நன்மை நன்மையாக இருக்கு எங்களுக்கு வருஷம் ஒரு மொறை அது செய்கிறாங்க கவர்மெண்ட்லேர்ந்து எங்களுக்கு அரசாங்கத்தில் அது முன்னேற்றமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுவே எல்லா வகையிலும் எங்களுக்கு சலுகை கிடைக்குது கவுர்மெண்ட் மூலியமாக இப்போ அது பரவாயில்ல எங்களுக்கு